அதாவது நம்ம வங்கியில் பிடிக்காத விஷயம் என்னென்னா படிச்சவங்க போனால் ஒரு ரெஸ்பான்ஸு படிக்காதவங்கள் போனால் ஒரு ரெஸ்பான்ஸு அதாவது படிச்சவங்கள் போனால் அவங்க கரெக்டாக கேட்டால் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்கிறது ஸோ இதே படிக்காதவங்க போய் கேட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன தெரியப்போகுது அவங்க என்ன பண்ணிடப் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ அது ஒன்று நல்லதுக்கில்லை இன்னொன்னு என்னென்னா லோன் அதாவது லோன் வங்கிக்கணக்கில் லோன் கொடுக்கும் போது கொடுக்கும் போது இந்த ஆஃபர் இருக்கும் இதுனால உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும் அது இருக்கும் இது இருக்குன்னு சொல்லிகிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மறத்துட்றது அப்புறம் வந்து திரும்ப லோனை கலெக்ட் பண்ண வரும் போது கலெக்ட் பண்ண வரும் போது ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டீஷன்ஸையும் சொல்கிறது அதை வந்து ஆரம்பத்துலேயே தெளிவாக சொல்லி புரிய வச்சா என்ன படிச்சவங்கன்னா ஓகே படித்து பார்த்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் அந்த ஃபார்மில் கையெழுத்து போடுவாங்கள் இதே படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கள் நமக்கு கிடச்சா போதும் லோன் கிடச்சா போதும் நமக்கு இப்போதைக்கு இப்போ இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது குடும்ப கஷ்டம் இருக்குது ஸோ நம்ம வாங்கணும் அப்படின்னுட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கவனிக்காமல் ஸோ படிக்காதவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு தெரியாதுல்லை ஸோ அவங்களெல்லாம் இந்த மாதிரி ப்ரைன் வாஷ் பண்ணி வாங்க வச்சுட்டு திரும்ப கலெக்ட் பண்ணும் போது அநியாய வட்டி போட்டு வாங்கறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது வங்கி வங்கியில் உள்ளவங்கல்லாம் ஸோ அதே மாதிரி படிக்காதவங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியிலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேங்க்லேருந்து ஒரு ஸ்டாஃப்ஸ் சம்திங் ஹெல்ப் பண்ணனும் அந்த மாதிரி ஒரு மைன்ட் செட்டெல்லாம் கிடையாது படிக்காதவங்கள் இருக்காங்களா எவ்வளோ நேரம் நிற்க வச்சாலும் நிற்க வச்சுட்டு அவங்களா அலுத்து போயி வேண்டான்னு சொல்லிகிட்டு திரும்ப போகிற மாதிரி அவங்கள ஒரு மனஉளைச்சலுக்கு ஆளாக்கறது இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் வங்கியில் நடந்துட்டுருக்குது